நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த பூமியில் இயற்கை ஒரு அழகான ஒரு இயற்கை வளத்தையும் இறைவன் நமக்கு கொடுத்துருக்காரு ஒவ்வொரு நாளும் காலையில் விடியும் போது அந்த சூரியன் உதிகிறது ஒரு அழகான ஒரு பகலாக இன்றைக்கு உச்சரிக்குது இரவில் விண்மீன் தெரிகிறதும் நிலம் நீர் காற்று ஆகாயம் இந்த பஞ்ச பூதங்கள் இயற்கை மரம் ஒரு வளமான ஒரு நாடாக நம்மளை கடையை கடவுள் இந்த உலகத்தில் வந்து படைக்கப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கோங்க